நான் என் வீட்டில் லெமன் ஜூஸ் செய்வேன் ஆப்பிள் ஜூஸ் செய்வேன் அப்புறமா வந்து ஃப்ரூட் மிக்ஸ் எல்லா பழமும் ஆப்பிள் ஆரஞ்ச் கொய்யா மாதுளை திராட்ச்சை பாதாம் எல்லாம் சேர்த்து செய்வேன் ஃப்ரூட் மிக்ஸ் செய்வேன் அப்புறமா தனி தனியாவும் செய்வேன் ஆரஞ்ச் ஜூஸ் செய்வேன் ஆப்பிள் ஜூஸ் செய்வேன் மாதுளை ஜூஸ் செய்வேன் பாதாம் ஜூஸ் செய்வேன் கொய்யாப்பழ ஜூஸ் செய்வேன் அன்னாசிப்பழம் ஜூஸ் செய்வேன் அதுக்கு அப்புறமா வந்து ஸ்ட்ராபெரி ஜூஸ் செய்வேன் டிராகன் ஃப்ரூட்ஸ் செய் செய்வேன் சாத்துக்குடி செய்வேன் எனக்கு இது எல்லாமே பிடிக்கும் அப்புறம் முக்கியமானது முலாம்பழம் எனக்கு பிடிக்கும்